எனக்கு வந்து டிராயிங்னாவே ரொம்ப பிடிக்கும் நான் வந்து எல்லா விதமான டிராயிங்ஸும் பண்ணுவேன் பெயிண்ட் பெயிண்ட்ஸ் பெயிண்ட்டு பென்சில்ஸ் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் அதுவும் எந்தெந்த மாதிரி பொருட்களில் யூஸ் பண்ணுவேன்னா வால் பெயிண்டிங் பிடிக்கும் கிளாஸ் பெயிண்டிங் பிடிக்கும் அப்புறம் இன்னும் வேஸ்டான திங்க்ஸு எது என்ன ஒரு திங்க்ஸையும் நான் வேஸ்டாக தூக்கி போடுவேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி அது ஒரு அழகாக டெக்ரேட்டிவாக வீட்டில் வந்து மாற்றி வச்சிப்பேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் என்ன எனக்கு இப்போ பெயிண்ட் பண்ணுறேன் டிராயிங் பண்ணுறேன்னா டிராயிங்கில் வந்து எனக்கு பென்சில்ஸ் பென்சில் டிராயிங்கனா ரொம்ப பிடிக்கும் அதுல எனக்கு அப்ஸரா பென்சில் யூஸ் பண்ணி பண்ணுற டிராயிங் ரொம்ப பிடிக்கும் அதோட கலர் வந்து சூப்பராக இருக்கும் நம்ப ஷேட் பண்ணி டிரா பண்ணக்குள்ளே அது வந்து அந்த கலர் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இது மாதிரி பெயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரலிக் பெயிண்ட்டு அக்ரலிக் பெயிண்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அது வந்து ரொம் ஃபேட் ஆகாது நம்ப தண்ணி பட்டாலுமே எதுவுமே ஃபேட் ஆகாது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்தள் அப்படியே ஷைனிங் ரொம்ப கிலிட்டாக ஆகிற மாதிரி கி கிலிட்டர் கிலிட்டரிங் ஆகிற மாதிரியே இருக்கும் பார்க்க நம்ப வாலில் பெயிண்ட் பண்ணோனா அப்படியே அப்படியே ரொம்ப அப்படியே அப்படியே மினுமினுன்னு அப்படியே கிலிட்டரிங் கிலிட்டரிஷாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அது பிராண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அக்ரலிக்கில் அக்ரலிக்கில் வந்து கிட்ஸ் பெயிண்டிங்கில் வந்துவிட்டு எனக்கு வந்து ஏஷியன் கிட்ஸ் பெயிண்டிங் வந்து ரொம்பவே புட் ரொம்ப நல்லா இருக்கும் நிப்பான் நிப்பானும் சூப்பராக இருக்கும் கிட்ஸ் பெயிண்டிங்கில் அது வந்துவிட்டு அதுவுமே அக்ரலிக் மாதிரி தான் ரொம்பவே அழகாக இருக்கும் ஆனால் காஸ்ட் வைஸாக விலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் சின்ன சின்ன கலர் கூடவுமே சின்ன கலர் அது டென் கலர்ஸ் மொத்தமாகவே வாங்கினா கூட அது வந்து ஒரு இரநூத்தம்பதுரூபா அதோட கா நம்ப வாங்கி செய்யிற இதை விடவும் அதோட வில தான் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கு நம்ப இப்போ அந்த பொருள் செஞ்சு யாருக்காவது சேல் பண்ணுறோம் அப்படின்னா கூடும் அந் நம்ப சேல் பண்ணுற அளவுக்கு கூட இருக்காது ஏன்னா நம்ப அந்த திங்ஸ் வாங்கற ரேட்டே ஓவர் ரேட்டாக இருக்கும் பட்டு நம்ப ஆனால் அந்த அந்த பொருள் நம்ப சேல் பண்ணுறதுனா அதோட கம்மி ரேட்டுக்காக தான் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் அது அதோட காஸ்ட் எல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் கம்மி ரேட்டாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பட் ஆனால் அது வந்துவிட்டு எல்லாரும் அதிக ரேட் வச்சி தான் சேல் பண்ணிகிட்டு வராங்க பட் ஆனால் டிராயிங் வந்து டிராயிங் பண்ணுறதும் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மைண்ட் சேஞ்சிங்காக ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு திங்காக ஃபீல் பண்ணுவேன் நான் டிராயிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு டிராயிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் டிராயிங்